ஆ எனக்கு வந்து ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் நான் கவிதைகளெலாம் அதிகமாக எழுதுவது உண்டு நான் வந்து ஒரு நோட்டு வச்சுருக்கேன் அதை நோட்டில் தான் எழுதுவேன் மேக்சிமம் என்னோட கைகளில் தான் எழுதுவேன் இந்த லேப்டாப்பு மொபைலு இதில் டைப் செய்கிறதுலாம் எனக்கு வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு டைப்பிங் தெரியும் நல்லாவே நான் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் பட் வந்து எனக்கு அதில் டைப் பண்ணுறதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது எழுத்துப்பணி அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ ரிசென்ட் டேஸில் வந்து மக்கள் கிட்டே வந்து ஒரு சில விழிப்புணர்வுகள் அவேர்னஸ் அப்படிங்குறது வந்து இருக்குது அதாவது இந்த புத்தகங்களெலாம் படிக்கணும் புத்தகங்கள் படிக்கிறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அந்த விஷயங்கள் வந்து பிரபலமாக ஆரமிச்சுரும் ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் விஷயத்தில் வந்து இப்போது வந்து ரிசென்ட் டேஸில் வந்து நிறையவே நடக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எழுத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்குது மொபைலில் பார்த்தோம் அப்படினா டைப் செய்கிறதெல்லாம் வந்து இப்போ ரிசென்ட் டேஸில் வந்து கம்மியாக ஆகிருக்கு இப்போ புத்தகங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து அதிகமாகிறதுனால எழுத்து பணியிலேயும் வந்து அதிகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்பட தான் செய்கிறது எனக்கு வந்து நான் பேனா வச்சு எழுதுவது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்